இப்போ வந்து எம்எல்ஏ இருக்காருங்க எல்லா பக்கமும் எல்லாமே ரோடு வாசலு எல்லா பக்கம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காரு பக்கத்தால் எம்பி ராசாவும் இருக்கிறாங்க எல்லா சப்போர்ட் இருக்கிறனால இப்போ தெருவு பூராக உங்களுக்கு வந்து எல்லா சந்து பொந்து ஒரு இடம் இல்லைங்க எல்லா பக்கமும் ரோடு போட்டாங்க எல்லா சப்போர்ட் எல்லாம் இருக்குது இங்கே நாசர் பாயுன்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் அவரு அவரும் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறாரு எல்லா நல்லது எல்லாம் பண்ணியிட்டுருக்காரு எல்லாத்துக்குமே ஏடிஎம்கே பக்கமும் சரிங்க டிஎம்கே பக்கத்துலேருந்து எல்லா நவீன்னு ஒருத்தர் இருக்காரு அங்கே அவங்க எல்லாமே எல்லா பஞ்சாயத்துலேருந்து குப்பை குளம் வந்து எதுவுமே எடுக்கிறது வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க தான் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க இப்படி தனி குப்பை ரக ரகமாக பிரித்தும் வாங்கிட்டும் போயிட்டுருக்காங்க யார் ரோடு வாசல் எல்லாம் ரோடு போடுகிற வரைக்கு எல்லாமே இப்போ சந்து பொந்து ஒரு இடம் இல்லைங்க எல்லா பக்கமும் ரோடு போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க எம்எல்ஏ ராசாவும் சரி எம்எல்ஏ அவரும் சரிங்க இது பத்தாது நாசர் பாய் எல்லாமே ஏற்பாடு பண்ணி எல்லா பக்கம் நல்லது செஞ்சுட்ருக்காங்க ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க